எங்கள் ஊரில் நிறைய குறைகள் இருந்துச்சு முன்னாடி இருந்த எம்எல்ஏ வேல்முருகன்னு அண்ணா அவங்க வந்து நிறைய எங்களுக்கு எங்கள் கிராமத்துக்கு செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து தீர்த்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கள் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பண்ருட்டியில் வேல்முருகன் அண்ணா ஆட்சியில் இருக்கும் போது தான் இதை எங்களுக்கு வந்து இந்த ஆசையை வந்து நிறவேத்தி கொடுத்தாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வேல்முருகன் அண்ணன் தான் அவங்களுக்கு நாங்க எப்போவுமே நன்றி சொல்ல கடமை பட்டுஇருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துகிட்டு நிறைய எங்கள் ஊருக்காக பல செஞ்சுருக்காங்க ஏ கிராமப்புறங்களில் சாலை வசதி பிள்ளைங்களுக்கு பொம்பள பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ப்ராப்ளம் அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் போகி அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிடமுன்னா எங்களுக்கு அந்த நிமிடமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பெண்களுக்கான நிறைய சலுகைகளை வந்து கொடுத்துருக்காங்க அண்ணன் அது மட்டும் இல்லாமல் அவங்க பீரியடில் எல்லா பஸ்ஸுக்கும் வந்து அந்தந்த பேருந்து நிலையத்துலேயும் நிக்கிறமாதிரி அந்த கிராமப்புறங்களில் சில இடங்களில் பஸ்சு நிற்க்காது இந்தமாதிரி பிரச்சனையை நாங்கள் அவரோடய கவனத்துக்கு கொண்டு போனோன அதை எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ தற்போதைய எம்எல்ஏவா இருக்கற சபா ராஜேந்திரன் அண்ணா அவங்களும் எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க நிறைய பள்ளிக்கூடத்தை திறப்பு நிறைய பள்ளிக்கூடல்லாம் திறந்து வச்சிருக்காங்க லைப்ரரி திறந்து வச்சிருக்காங்க ச பிள்ளைங்களுக்கு நிறைய படிக்கறத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போகி எப்போ அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு போனாலும் ஒரு எம்எல்ஏ மாதிரி இல்லாமல் எங்களை வந்து அவங்க பார்க்கறத்துக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க எங்களோடய மக்களோடு மக்களா இணங்கி செயல்படிறாங்க